இப்போது எனக்கு பிடிச்ச ஆன்மீக ஆசிரியர்ன்னு பார்த்தா சத்குரு அவரை பிடிக்கும் ஏன்னால் அவர் சிவனுக்காக வந்து நிறைய ஸ்தலங்கள் கட்டி இருக்கார் கோயில்கள் கட்டி இருக்கார் அவர் என்னதான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே க கடவுளுக்காக வந்து இந்த சிவராத்திரி அன்றைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது அது ஒரு கல்ச்சராகவே வச்சுருக்காரு கொழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீயாகவே க்ளாஸ் எடுக்கிறது ஆன்மீகம் கற்றுத் தர்றது இந்த மாதிரி ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்காரு நான் அவரை பற்றி வந்து நெட்டில் தான் படித்தேன் அது நான் அவரை தெரிஞ்சுக்கிட்டது வந்து என் கையில் ஃபோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது நான் அவரை பற்றி கற்றுக்கிட்டேன் அப்புறம் ஃபோனில் படித்து கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரியும் பார்த்து இருக்கேன் எனக்கு சத்குருங்கிற அவரை பிடிக்கும் என்ன தான் அவரு பெரிய பிஸ்னஸ் மேன்னு நம்ம கண்ட்ரியில் யுஎஸ்சில் இருக்கார் அப்படின்னாலுமே சிவராத்திரி அன்னிக்கு வந்துடுவாரு இங்கே வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது நிறைய பேர் வருவாங்க செலிப்ரட்டிஸ் வருவாங்க அவரை பார்க்குறத்துக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு சத்குரு பிடிக்கும்